என்னுடைய வேலைன்னு பார்த்தோமுன்னா விவசாயந்தான் விவசாயத்தில் மென் ஆட்களுடைய பற்றாக்குறை ரொம்ப சிரமமாக இருக்குது ஆனால் மிஷினரிஸ் வாங்கி பண்ணலான்னு பார்த்தோமுன்னா அதனுடைய வெலை எக்கச்சக்கமாக போயிட்டிருக்குது சப்சிடிஸ் கொடுக்குறாங்கனா அது ரொம்ப சிரமம் இருக்குது அரசாங்க லெவல்லேயும் பார்த்தோமுன்னா சரியான முறையில் அது கொடுக்குறதில்ல அங்கே போய் பாரு இங்கே போய் பாருங்கறாங்களே ஒழிய சரியான முறையில் சப்சிடி வரதில்லை முழு கை காசையும் போட்டு வாங்குகிற அளவுக்கு விவசாயினுடைய நிலைம ரொம்ப சிரமமாக இருக்குது எதிர்காலத்தில் பார்த்தோமுன்னா இந்த மாதிரி சமாச்சாரங்கள் களைஞ்சு ஈஸியான முறையில் ஒரு குறைஞ்ச விலைல அரசு சப்சிடி கொடுத்து மிஷினரிஸ் கொடுக்கணும் இல்லைன்னா ஒரு குழு மாதிரி ஏற்படுத்தி இப்போ பண்ணிட்டிருக்காங்க அதை இன்னும் சிறப்பாக பண்ணுனால் என்னுடைய தொழில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்ன ஒருத்தனையா எல்லாத்தேயும் இழுத்து போட்டு செய்யணுங்கறது ரொம்ப சிரமமாக இருக்குது